ஹலோ டாக்டர் சாரா ஆ சார் இந்த எனக்கு கொஞ்சம் உடம்பு வந்து கொஞ்சம் முடியலை சார் அதுக்கு என்ன பண்ணலான்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் சார் ஒரே வந்து இந்த இப்ப தொண்டை வந்து ஒரு ரொம்ப வலிக்கிது சார் ஆ அதனால இல்லை சார் அது கொஞ்சம் ஏன் இப்போ கொஞ்சம் நாளாகவே ஒரு ரெண்டு மாதமாவே தொண்டை வலி இருக்குது அப்புறம் பேக் பெய்னும் இருக் பேக் பெய்னாகவும் இருக்குது சார் இல்லை சார் நான் வெந்நீர் சுடு தண்ணி வச்சு குடிச்சு பார்த்தேன் கரெக்டாக இருக்குமான்னு கொஞ்சம் சரி ஆகிற மாதிரி இருக்குது அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப தொண்டை வலிக்குது ஆ அதே மாரி அப் சார் அப்போ அதே மாரி அப்பப்போ கொஞ்சம் காய்ச்சல் காய்ச்சல் வருது ஃபீவர் அடிக்கிது சார் அப்புறம் அந்த என்னென்னால் எனக்கு கொஞ்சம் வந்து இந்த பேக் பெய்ன் இருக்கிறனால ரொம்ப நேரம் உட்கராவும் முடியலை முதுகும் வலிக்குது சேர்ந்து ரெண்டுமே சேர்ந்தே வலிக்குது சார் வயசு வந்து தேர்ட்டி ஃபோர் சார் இல்லை சார் அதெல்லாம் வலிக்கலை சார் அதெல்லாம் நார்மலாக நல்லாதான் இருக்குது எனக்கு அந்த பேக்பெயின் இருக்குது கொஞ்சம் அந்த அல்சர் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது சாப்பிட முடியல தொண்டைலாம் புண்ணாக இருக்குது வயிறெல்லாம் புண்ணாக இருக்குது சார் இல்லை சார் மோஸ்ட்லி வீட்டில்தான் நாங்கள் ஃபுட்டு சார் எடுத்துக்கிடுவோம் ஆனால் மன்த்லி ஒன்ஸ் வேணால் அதும் வெளி ஃபுட்டு எடுப்போம் அந்த வெளி ஃபுட்டும் ஹைஜீனிக்காகதான் நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம் ஆமாம் சார் ஆமாம் சார் இல்லை சார் ஆமாம் சார் அப்பப்போ ஃபீவர் அடிக்கிது கொஞ்சம் தலையும் கொஞ்சம் அப்பப்போ தலை ஃபீவர் அடிக்கும்போது தலை வலிக்குது ஆ சரிங்க சார் சரிங்க சார் சார் நான் மத்தியானம் கொஞ்சம் கொழம்பு ஊற்றி சாப்பிடுவோம் கொஞ்சம் தயிர் ஊற்றி சாப்பிடுவோம் அப்புறம் காய் சரிங்க சார் ஆ இல்லை சார் நான் சும்மா இந்த சுடு தண்ணி சுக்கு காப்பி மல்லி காப்பி இப்படி தான் குடிக்கிறேன் சார் மாத்திரை சாப்பிடுவேன் சார் நீங்கள் கிளினிக் எங்கே வச்சுருக்கீங்க சார் நான் வந்து இங்கே சென்னையில் பேசுகிறேன் சார் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார் சரி ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்